ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரழிவுனா எங்கள் எங்கள் ஊரிலெலாம் வந்து தானே புயல் தான் தானே புயல் வந்து டக்குனே போகாமா ஒரு பத்து நாள் இருந்து எங்கள் மாநிலத்தையே வந்து கொடுமைப்படுத்திவிட்டுதான் போச்சு ரொம்ப கொடூரமாக அந்த காற்றெல்லாம் அடிச்சு வீசி நிறைய மரங்களெலாம் வந்து கீழே விழுந்து போக்குவரத்துக்கு ரொம்ப நேச்சர் ஆச்சு சில பல உயிர் இழப்புகள் கூட நடந்தது தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே போயி நிறைய வீடெல்லாம் தண்ணி போயி அவங்க வீடெல்லாம் அடிச்சுட்டு போயி காற்று அடிச்சு ரொம்ப சிரமமாக இருந்தது தானே புயல் டைமெலாம் எங்கள் வீடெல்லாம் பரவாயில்ல நாங்கள் எல்லாம் கல் வீடு கட்டியிருக்கோம் ஆனால் கூரை வீடு இந்த மணல் வீடெல்லாம் கட்டியிருக்கறவங்க வந்து ரொம்பமே சிரமப்பட்டாங்க அந்த டைம்லெலாம் அப்போ அரசாங்கம் வந்து தானே புயலெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நிதி உதவிகளெலாம் பண்ணி கொஞ்சம் உதவி செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து சுனாமி வந்தது சுனாமி வந்து ரெண்டாயிரத்து நாலில் வந்தப்போ வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டு அங்கேருந்து வந்து அலைகளெலாம் வந்தது அதில் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து சென்னையில் வந்து இறந்து போனதாக கேள்விப்பட்டோம் எங்கள் ஊருக்கு அலைகளெலாம் வந்தது அலைகளெலாம் வந்து ரொம்ப ராட்சஸ அலைகளாக இருந்தது பெரிசா பெரிசா வந்து இது ஊரெலாம் தாக்கி அடிச்சுட்டு போயி வந்த வேகத்திலையே வந்த வேகத்தோடு இன்னும் டபுள் மடங்கு வேகமாக திரும்பி போச்சு அலையெலாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பேரழிவு வந்து ஏற்பட்டுச்சு அப்புறம் வந்து கொரோனா கொரோனான்னு சொன்னால் கொரோனாலேயே கொரோனாலாம் இன்னும் வந்து நாட்டில் நிறையா பேருக்கு இருக்குதி கொரோனா வந்து நிறைய பேரும் செத்ததும் உண்டு நாட்டுலெலாம் வந்து இந்த நோய் வந்து பரவியப்போ ஊரடங்கலாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்களெலாம் வெளியே வர முடியாத அளவுக்கு ஊரடங்கலாம் போட்டு மாஸ்க் போட்டால்தான் வெளிலேயே போகமுடியும் அப்புறம் ஏதோ இ பாஸ் வாங்கினாதான் மற்ற ஊருக்கு உறவினர்களாம் பார்க்க போக முடியும் அந்த நிலைமைக்கு வந்துடுச்சு ஊரே அந்த அளவுக்கு கொடிய நோயாக இருந்தது கொரனாவெலாம்